நான் வந்து டென்த்து படிக்கக்குள்ள வந்து அ நானூற்றி அறுபத்தெஎட்டு மார்க் எடுத்தேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு வீட்டில் இருக்கிறவங்களும் பாராட்டுனாங்க ஸ்கூல்லியும் எனக்கு பாடம் எடுத்த மிஸ்ஸெலாம் வந்து ரொ விஷ் பண்ணாங்க அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் ஸ்கூல்லேயே நான் ஃபோர்த்து மார்க் எடுத்தேன் அதனால் எங்கள் குடும்பத்துக்கும் பெருமை என் எனக்கு பாடம் நடத்தின ஆசிரியர்களுக்கும் பெருமையாக இருந்துச்சு ஸ்கூலுக்கும் பெருமையாக இருந்துச்சு அப்புறம் வந்து எங்கள் அப்பாவோடய பிஸ்னஸில் நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எங்கள் அப்பாவோடய பிஸ்னஸை எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான் தான் எடுத்து நடத்தணும் நான் ஏன் கடைங்களுக்கெல்லாம் போய் சப்ளை பண்ணணும் அதுதான் நான் சாதனையாக நினைக்கிறேன் எங்கள் அப்பாவோடய பிஸ்னஸில் நிறைய லாஸ் ஆனாலும் அது ப அது வந்து எடுத்து நான் நடத்துணுன்னு நினைக்கிறேன்